லாக்டவுனில் பார்த்தோம்னா காய்கறிகடை கறிக்கடை எல்லாமே மூடி தான் இருந்துச்சு காய் எது வருதோ அதை வாங்கி சமைக்கிலாம் அப்புறமே பார்த்தீங்கன்னா இது கேரட்டு ஆனால் அதை வந்து பொரியல் தான் செய்வோம் ஆனால் அதை பருப்பு வெங்காயம் தக்காளி போட்டு பருப்பு போட்டு வேகவச்சு அதை சாப்பிடோம் அப்புறம் முருங்கைக்காய வந்து சாம்பார் தான் வைக்கணும் அதை அந்த நேரத்தில் எதுனா அது வந்து வ அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு வறுத்து அதை சாப்பிடோம் அந்த காய்கறிகளை